அதெல்லாம் வந்து நிறைய வந்து இப்போலாம் வந்து டிவி இலவச க கல்வி இதெல்லாம் வந்து நிறையா அட்டன் பண்ணுறாங்க நிறையவே யூடிப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு டுவிட்டர் இதிலல்லாம் பார்த்திங்கன்னா டெலிகிராமாக இருக்கட்டும் எல்லாத்திலுமே வந்து இலவசமாக வந்து சொல்லிக் கொடுக்குற நிறைய சேனல்ஸ்லாம் வந்து குக்கிங் சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது உதாரணத்தை சொல்லணும்னா அந்த டிஎன்பிசி இந்த போலீஸ் சேனல் இதெல்லாம் சொல்லலாம் டெலிக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி இந்த வராண்டா ரேஸு யூடியூபில் ஒரு சேனல் இந்தமாதிரியே அதுமாதிரி நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து கேம்ஸை விட இந்த கோச்சிங் வந்து இந்த கோச்சிங் கிளாஸு இதுமாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன் இது மாதிரிலாம் நினைக்கிறேன்